ஆன் சக்தி வெஜிடபுள் ஷாப்பா ஆன் இது மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க உங்க கடையில் வந்து வெஜிடபுள்ஸ்லாம் நல்லாருக்கும் கொஞ்சம் விலையும் கம்மியாருக்கும்ன்னு ரெஃபர் பண்ணாங்க அதுனால் தான் கால் பண்ணேன் ஆன் இப்போ ஆமாம் எங்கள் வீட்டில் ஃபங்ஷன் வருது மேரேஜ் ஃபங்ஷன் வருது அதுக்கு வந்து வெஜிடபுள்ஸ்லாம் தேவை நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுவீங்களா ஆன் ரெண்டு நாளில்

எங்களுக்கு வந்துட்டு இந்த ஆஷ்யூசுவல் அந்த வந்து சாம்பாருக்குலாம் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் அப்புறோம் வந்து இந்த சௌசௌ அந்த மாதிரிலாம் அப்புறோம் வந்துட்டு சைடிஷ்க்கு வந்து இந்த கோஸ் உருளைக்கிழங்கு வாழக்காய் இதெல்லாத்துலையுமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ வேணும் அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பட்டாணி ஒரு ஃபிரஷ்ஷாக இருக்கும்இல்ல ஆன் அந்த பச்சைப்பட்டாணி வேணும் அதுக்கப்புறோம் அது வந்து ஒரு ரெண்டு கிலோ போதும் குருமாவுக்கு அது வேணும் அதுக்கப்புறம் வந்து இந்த புரக்கோலி இருக்குள்ள இருக்கா ஆன் புரக்கோலி வந்து ஒரு மூணு கிலோ போடுங்க காலிஃபிளவர் காலிஃபிளவர் வந்து ஒரு ஆறு கிலோ ஆன் அதுக்கப்புறோம் வந்து ஆன் மிக்ஸ் பண்ணி போட்ருங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அது வந்து வெங்காயம் வந்து ஏழு கிலோ வேணும் தக்காளி அஞ்சு கிலோ கேரட் பீன்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு நாலு நாலு கிலோ வேணும் ஆன் அதுக்கப்புறோம் இது வந்து அட்வான்ஸ் மட்டும் இப்போ பே பண்ணிடுறோம் அட்வான்ஸ் மட்டும் இப்போ பே பண்ணிடுறோம் மீதி நாங்கள் ஃபைனலாக கொடுத்துடுறோம் கம்மியாக சொல்லுங்கள் அப்புறம் கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட வாங்குனோம் ஆறாயிரம் வாங்கிக்கோங்க ரவுண்டா சரி ஓகே இப்போ நான் வந்து டெலிவரி பண்ண வருவாங்கல்ல அவங்கள்கிட்ட கொடுத்துடவா இல்லை ஜிபே பண்ணிவிடவா ஆ இந்த நம்பருக்கே ஓகே ஓகே நீங்கள் வந்து அங்கே கலியபெருமாள் ஸ்கூல் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்திங்னா அதிலிருந்து ஒரு மூணாவது வீடு நீங்கள் வந்துவிட்டு உங்கள் யார் டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுங்கள் ஆன் ஆன் ஓகே எங்களுக்கு வந்து இது நாளைக்கு ஈவ்னிங் வேணும் நாளைக்கு ஈவ்னிங் வேணும் ஃபங்ஷன் வந்து மேரேஜ் வந்து நாளான்னைக்கு காலையில் அதனால் நான் நாளைக்கு நைட் சாப்பாடு செய்யறதுக்காக வேணும் அப்போ ஈவினிங்கே எடுத்துகிட்டு வந்துவிட்டா பரவாயில்ல ஆன் புரியலை ஆன் ஓகே ம் ஆன் ஓகே தேங்க் யூ